இந்திய மருத்துவ கட்டமைப்பு பார்த்திங்கனா ரொம்ப நல்லா இருக்கு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னே எல்லாம் வந்து கிராமங்களில் இருக்கிற மக்கள் எல்லாருமே நகரங்களில் இருக்கிற பெரிய பெரிய மருத்துவமனைக்கு தான் வந்து போக வேண்டியது இருக்கும் இப்போ வந்து அதுக்கு இது இல்லாமல் கிராமங்களுக்கு பக்கத்துலையே வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் அப்புறம் பார்த்திங்கனா துணை சுகாதார நிலையம் இப்போ எல்லாம் அதையும் தாண்டி வந்து இல்லம் தேடி மருத்துவம் அப்படின் வந்துருச்சு இதை வந்து கிராமங்களில் இருக்கிற மக்கள நேரடியாக போய் சந்திச்சு அவங்களுக்கு தேவையான அதாவது ப்ரஷ்ஷர் சுகர் இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டேப்லெட்ஸில் வந்து அவங்களே கொடுக்கறாங்க வீட்டில மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படினா ஜிஹெச்ல வந்து முன்னே எல்லாம் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு டெலிவரி பார்க்குற மாதிரியோ வந்து அதிகமாக டாக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க அதற்கான கருவிகள்லாம் இருக்காது இப்பெல்லாம் வந்து எல்லாமே வந்து அங்கே வந்து அரசாங்கமே பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதையும் தாண்டி வந்து எதாவது பெரிய பெரிய ஆப்ரேஷன் எதாவது பண்ணணும் அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்ப்பிட்டல்ல பண்ணுறத்துக்கும் வந்து காப்பீட்டு அட்டை கொடுத்துருக்காங்க அந்த காப்பீட்டு அட்டையில் வந்து அஞ்சு லட்சர் ருவா வரைக்கும் வந்து நம்ம ப்ரைவேட் ஹாஸ்ப்பிட்டலில் எதாவது ஆப்ரேஷன் பண்ணணுன்னா கூட அந்த அட்டையை வச்சு நம்ம வந்து இலவசமாக பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி இப்போ என்ன சவால்களை அவங்க சந்திரிக் சந்திச்சிட்டு வராங்க அப்படினா ஹா ஹாஸ்பிட்டல்ல வந்து அதிகமாக வந்து டாக்டர்ஸ் வந்து இருக்குறதில்லை டாக்டர்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்காங்க இருக்கிற டாக்ட்ரு வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா ஒரு குறிப்பிட்ட வியாதிலாம் அதுக்குண்டான டாக்டர்ஸ் மட்டும்தான் அதை பார்க்க முடியும் அது மாதிரி எல்லா டாக்டர்ஸ்ஸும் வந்து கரெக்டாக வந்து ஜிஹட்ச்ல வந்து இருக்குறதில்லை டாக்டர் வந்து பத்தாமல் தான் இருக்காங்க அதே மாதிரி நர்ஸுங்களும் அதே மாதிரி தான் நிறையா நர்ஸுங்க வந்து இருக்குறதுல்லை நர்ஸுங்க கம்மியாக இருக்குறதுனால மக்கள் வந்து அதை அதை வந்து ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க மற்றபடி இந்திய மருத்துவ கட்டமைப்பில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு